இந்திய திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா மூவியுமே ரொம்ப பிடிக்கும் எல்லோருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படம் எடுத்துட்டுருக்காங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ரீசென்ட்டாக ரொம்ப அடிக்ட்டான ஒரு மூவின்னு பார்த்திங்க அப்படின்னா அயோத்தி அயோத்தி படம் பார்த்துட்டு நான் ஒரு டூ டேஸ் வந்து நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன் ஏன்னால் அப்படி ஒரு ஸ்டோரி அந்த அயோத்தி ஸ்டோரி எல்லோருக்கும் பிடிக்குமா அப்படின்னா தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களோட ரியாலிட்டி வந்து அந்த பொண்ணோடய ரியாலிட்டி வந்து அவ்வளோ ஒரு அழகா அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க ஆக்ஷுவலி அவங்க வந்து வே வேறு ஸ்டேட்லேந்து வந்துருந் வேறு இதுலேந்து வந்துருந்தால்கூட தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களை நம்ம எப்போதுமே கைவிட மாட்டோம் என் எப் ஏ அப்படினு நம்ம உதவுகிறத் நம்ம க நம்மளோடய கரங்களை எப்போழுதுமே நம்ம உதவுவோம் அடுத்த ஸ்டேட்டில் உள்ளவங்களாக இருக்கட்டும் அடுத்த த கண்ட்ரியில் உள்ளவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம உயிரை கொடுத்துனாவுது உதவுவோம் அப்படிங்கிறத வந்து சசிகுமார் வந்து அதில் அழகாக காமிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் அந்த அந்த பொண்ணோடய நடிப்பை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே த தத்ரூவமாக இருக்கும் அந்த ச் அந் அந்த பொ அந்த பொண்ணாக இருக்கட்டும் அந்த பையனாக இருக்கட்டும் அவங்க அப்பாவோடய கேரக்ட்ரு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தத்ரூவமாகவே இருக்கும் நம்ம ரியல் நாலாம் வந்து அந்த படத்தில் இப்போ எனக்கு நேராக நடந்துட்டுருக்கு அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ இன்வால்வ் ஆகி நான் அந்த படத்தை பார்த்தேன் அது வந்து அந்த படத்தை வந்து லைஃப் லாங் மறக்கவே முடியாது அந்த வ நான் என்னைலாம் சொன்னால் நாலாம் வந்து அந்த படத்துக்கு வந்து முழு அடிமைன்னு கூட சொல்லெலாம் அந்த பொண்ணு அழுகை அழுகை நான் இங்கே வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன் அவங்க லாஸ்ட்டாக வந்து சசிகுமார் உங்களோடய பேர் என்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும்போது அவன் வந்து ஒரு ம அவர் வந்து ஒரு முஸ்லீம் பேரை சொல்லும் போது அவ் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த இதில் அது வந்து எங்களுக்கு ரொம்பவே அந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி காரணம் வந்து அந்த அவங்களோட ரியாலிட்டி அந்த தத்ரூவமான நடிப்பு அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டோரியுமே பார்த்திங்க அப்படின்னா அல்ட்டிமேட்டாக தான் இருந்துச்சு அப்புறோம் பார்த்திங்கன்னா நடிகர்னு பார்த்திங்கன்னா எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்கள வந்து நான் எல்லா படத்துலேயுமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் ச காதலுக்கு மரியாதை வந்து அந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு எப்படியும் ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே பார்த்துருப்பேன் அந்த க்ளைமேக்ஸ் இப்போ பார்த்தாலும் எனக்கு அழுகை வரும் அப்படி தான் எனக்கு விஜய் சாரை பிடிக்கும் இப்போக்கூட அவங்க ரீசென்ட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் த்ரீ இயர்ஸ்க்கு எந்த படமும் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு அது வந்து விஜய் சாரோட ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றம் தான் நடிகைன்னு பார்த்திங்கன்னா மை ஆல் டைம் ஃபேவரெட் ஜோதிகா தான் ஜோதிகாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் எந்த படத்தில் நான் ரொம்ப ரசித்தேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பூவெல்லாம் கேட்டுப்பார் பூவெல்லாம் உன் வாசம் ரெண்டு படத்துலேயும் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிச்சதுலே பார்த்திங்கன்னா ராட்சசி படம் வந்து அவ்வளோ ஒரு அவங்க சிரிக்காமையே நடிச்சுருப்பாங்க அந்த படத்தில் அது வந்து ரொம்பவே ஒரு அழகாவே இருக்குங்க ஏன்னால் எல்லோராலையும் அப்படி நடிச்சுற முடியாது இல்லைங்களா அவங்க அப்பா இறந் இறந்த சமயத்தில் கூட அவங்க வந்து அந்த படத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த படத்துக்கு வந்து அவங்களோட தத்ரூவமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க அதுவுமே எங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப மிகவும் ரசித்த திரைப்பட பாடல்கள் வந்து ராஜா சாரோட எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளஸ் எஸ்பிபி சாரோடய எல்லா பாட்டுமே பிடிக்கும் அதுவும் எஸ்பிபி சார் பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் இந்த கா மண்ணில் இந்த காதல் அன்பில் வந்து அந்த பாட்டு வந்து என்னோடய உயிர் அப்படின்னு நீங்கள் சொல்லல் நான் சொல்லெலாம் ராஜா சாரோடய எல்லா பாட்டுமே பிடிக்கும் இப்போ லாஸ்ட்டாக நான் ரீசென் லாஸ்ட்டாக அடிக்ட்டான பாட்டு எதுனா வழிநெடுக காட்டு வழி அந்த பாட்ட வந்து ராஜா சார் இசை அமைப்பில் நான் கேட்டே அந்த பாட்டோடய ஃபுல் அடிக்ட் நான் அப்படி தான் எனக்கு வந்து அந்த பாடல் வந்து இப்போ ரொம்பவே பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாடகர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிவி பிராகாஸ் சைந்தவி அப்புறோம் ஸ்ரேயாகோஸல் எல்லோருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஸ்ரேயாகோஸல் பாட்டுனா உருகுதே மருகுதே சாங் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் சாங் அவ்வளோ எனக்கு அப்படி தான் அந்த உருகுதே மருகுதே சாங் பிடிக்கும் அவங்களோட நீதானே என் நீ தான் னே அந்த மாதிரி அந்த சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திரைப்படத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம காமிக்கிறோம் சின்ன கொ விஷயத்துலேந்து பெரியவங்க வரையும் அதில் எல்லா விஷயத்தையுமே காமிக்கிறாங்க எல்லாமே சிறப்பாக தான் காமிக்கிறாங்க சில படங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் கூட கன்டெண்ட் வேறு மாதிரி இருந்தால் கூட அதை வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண விடாமல் வச்சு தடுத்துட்டுறாங்க இப்படி எல்லா கன்டெண்ட்டுமே வந்து சோசியல் மீடியாலேயும் சரி எல்லாத்தையுமே வந்து நம்ம கற்றுக்கிற கூடிய இதாக தான் இருக்குது ரொம்பவே வந்து இந்திய திரைப்படத்தில் வந்து இப்போ நம்ம வந்து ரொம்பவே முன்னேறிட்ருக்கோம் எல்லோருமே வந்து மக்கள் வந்து அடுத்த அடுத்த படம் என்னென்னு எதிர்பார்க்குற அளவுக்கு தான் நடிச்சுட்ருக்காங்க இப்போ நீங்கள் அப்புறம் ரீசென்ட்டாக அடுத்தது முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து தனுஸ் சாரோடய படம் ரொம்ப பிடிச்சி பிடிக்கும் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனுஸ் சாரோடது ரீசென்ட்டாக வந்த படம் ஏன்னால் அதில் வந்து நித்யாமேனனும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சுருப்பாங்க அந்த பாட்டு தாய்க்கிழவி பாட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்ட்டிமேட்டாக இருக்கும் என் க்ராஜுவலா நடிச்சுருப்பாங்க அப்புறம் வந்து டாடா படம் டாடா வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் கவின் சார் நடிச்சுருப்பாரு அந்த படத்தில் கவின் சாராக இருக்கட்டும் அவங்க அந்த ஒய்ஃப் கேரக்ட்ரில் இருந்தாங்க இல்லையா அவங்களா இருக்கட்டும் அந்த பையன் குட்டி பையன் கூட ரியாக்ட்டே இல்லாமல் நடிச்சுருப்பான் அவர் அழுகை மாட்டாருங்கிறத விட லாஸ்ட்டாக அழுகும் போது அந்த க்ள படத்தோடய க்ளைமேக்ஸ் வந்து சும்மா சாதாரணமாக அசால்ட்டாக சொல்லுவாரு ஒரு டைலாக்கோட சொல்லுவாரு உங்களால் உங்களால் நான் வாழலாம் ஆனால் உங்களுக்கு மேலே வாழ்ந்துரக்கூடாது அப்படின்ற ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு அந்த டைலாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உண்மை ஏன்னால் எல்லோருமே அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க நம்மளால ஒருத்தவங்க வாழலாம் ஆனால் நம்மளுக்கு மேலே யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஈவென் எல்லா ஹியூமன்பீயிங்கும் நினைக்கிறாங்க அதை அப்படி நினைக்காத யாராவது ஹ நூற்றுல ரெண்டு பேர் தான் அப்படி நினைக்காம இருக்காங்க அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க ஸோ சின்ன சின்ன படங்களெலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அப்புறம் வந்து ராங்கி படம் இப்போ ரீசென்ட்டாக வந்த படம் தான் த்ரிஷாவோடய வந்து த்ரிஷாவோ உட ப்ரேவ் வந்து நம்ம அதில் பார்க்கலாம் அவ்வளோ ஒரு தைரியமான பொண்ணாக அதில் இருப்பாங்க யாராக இருந்தாலுமே காதல் வந்து நம்மளை ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும் நம்மளோடய அன்பை வந்து ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக பகிர முடியும் அது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் பரவாயில்ல என்ன லேங்க்வேஜ் பர்ஸனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத வந்து அந்த அந்த ராங்கி படத்தில் சொல்லியிருப்பாங்க அதில் வந்து அவ் அவன் நினச்சது என்னமோ சுஸ்மித்தாவை தான் நினச்சிருப்பான் ஆனால் வந்து த்ரிஷா வந்து கொஞ்ச நாள் பேசிருந்தால் கூட அந்த அந்த எக்ஸ்பட்டேஷன் அதாவது அத நம்ம லவ்வுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அ அவங்க சொல்கிற மாதிரி அந்த உறவுக்கு பெயர் என்ன வைக்கிறதுனே தெரியாமல் ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோசம் அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருப்பாங்க ஆனால் அது உண்மை யாருமே நம்மள்ட்ட வந்து உண்மையான பாசத்தை காமிச்சோன்னா அவங்க எந்த நாட்டவரா இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் உள்ளவராக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டு பையனோ எதித்த வீட்டு பையனோ பக்கத்து வீட்டு ஆண்ட்டியோ இல்லை எதித்த வீட்டு பொண்ணோ யாராக இருந்தாலும் ஒரு நம்மளோட உண்மையான நம்மளோடய அன்பை நமக்கு ஒருத்தவங்க செலுத்துனாங்க அப்படின்னா அதை நம்மளால் திருப்பி செலுத்தாமல் இருக்கவே முடியாது அது தான் வந்து ஃபேக்ட்டு அது மாதிரி நிறைய படங்கள் வந்து நமக்கு வந்து பிடிச்ச படமாகவும் பிடிச்ச பாடல்களாகவும் இப்போ வரையும் நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு என்டர்ட்ரெய்மெண்ட் அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின் சொல்லிட்டு இந்திய திரைப்படம் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க